வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படீன்னா ஏன் வாழ்க்கையை நான் தீர்மானிக்கவே இல்லைங்க என்னோட சூழ்நிலை என்ன சுற்றி இருக்கிறவங்க இதை வச்சி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போனேன் இப்போ ஏதோ ஒரு ஒரு டிகிரி பண்ணிருக்கேன் டிகிரி பண்ணிவிட்டு சும்மா டெம்ப்ரவரியாக வேலை செய்யறேன் கிடைக்கற வேலை எதுவோ வீட்டில் சும்மா இருக்காமல் என்னால் முடியுற வேலையை நான் செய்யறேன் முடிஞ்சு ஓரளவு நகை அந்த மாரி சேர்த்து வைக்கிறேன் எங்கள் அண்ணன் பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்னால் கேட்டவொடனேயே செய்ய முடியுற அளவுக்கு ஏதோ என்னோட படிப்பு எனக்கு உதவி செய்து அவ்ளோ தாங்க